எங்கள் ஊரில் நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் செங்குந்தல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சச்சின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சோனா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் காஸ்மோ பாலிடென்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்தமாதிரி நிறைய இருக்கு இது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கிளப்லையும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட் அவங்க சொல்லித்தராங்க ஒரு சில ஸ்போர்ட்ஸ் க்ள கிளப்லலாம் வந்து இப்போ நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுன்ட்டு ஆனால் அவங்களால வந்து மனி ஸ்பென்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் விள்ளாட முல்லன்னா இவங்க ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்லிக்கொடுத்து அவங்கள ஸ்போர்ட்ஸ் சைடில் நிறையா வந்து என்கரேஜ் பண்ணி டெவலப் பண்ணி அவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போறமாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கு அதற்கப்பறம் என் வீட்டு பக்கத்தில் சச்சின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு அங்கே நான் வந்து பேட்மிட்டன் க்ளாஸ் போய்க்கிட்ருக்கேன் யாராச்சும் பேட்மிட்டன் க்ளாஸ் போகணுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட்டான ஸ்போர்ட்ஸ் கிளப் பிக்காஸ் அங்கே வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் அவங்க வந்து எல்லாமே சொல்லித்தராங்க அண்டு நம்ளோட ஸ்போர்ட்ஸ் ட்ரீமை பர்சீவ் பண்ணுறதுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நிறைய காம்படீஷன் கூட்டிகிட்டு போகறாங்க நேஷ்னல்லருந்து இன்டர்நேஷ்னல்லருந்து எவ்வளோ ஹைட்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸில் போகணுமோ அவ்வளோ ஹைட்ஸ்ஸுக்கும் நம்ம கூடையே இருந்து நம்மளை ஒரு வெல்விஷர் மாதிரி கைட் பண்ணி கூட்டு போவாங்க இந்தமாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்பளை வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லந்து ஹெல்ப் பண்ணுறத்துக்கு இருக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக நம்ப ஜாயின் பண்ணலாம்